ஆ ட்ரினிட்டி ஸ்கூலுங்களா வணக்கம் மேம் என் பொண்ணை ஸ்கூலில் சேர்க்கணும் டென்த்து ஃபினிஷ் பண்ணியிருக்கா ஆ ஆ கிருஷ்ணகிரி கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாங்க ஆமாம் ஆ ஆ ஃபோர் ஃபிஃப்ட்டி ஒன் எடுத்துயிருக்காங்க ஆ நான் ஃபர்ஸ்ட் குரூப் சேர்க்கலான்னு இருக்கோம் அதுக்கான ஃபீஸு பஸ் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் எல்லாம் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்

ஓகே மேடம் ஆ ஆமாம்

நாங்கள் கிருஷ்ணகிரிலருந்து கால் பண்ணுறோம் க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாக் ம் ம் ஓகே மேடம்

ஓகே மேடம் ஓகே மேடம்

ம் ம் ஓகே மேம் ஓகே மேடம் ஓகே மேடம்

ஓகே மேடம் ஓகே மேம் ஃபீஸ் எவ்வளோ மேடம் அட்மிஷன் ஃபீஸ் ஓகே மேம்

ஓகே மேடம் ஓகே மேடம் இது பஸ் ஃபீஸும் க இது அட்மிஷன் ஃபீஸ்லே சேர்த்து கட்டிர்லாமா இல்லை அதுக்கும் தனியாக ஓகே மேடம் ஹாஸ்ட்டலுக்கும் அதேமாதிரி தான் ஃபீஸ் வந்து ம் ம் ம் ஹாஸ்ட்டல் எல்லாம் சேஃப்ட்டி தானே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம்

ஓகே மேடம் ம் ஓகே மேம்

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் அடுத்தது ஸ்போர்ட்ஸு க்ராஃப்ட்ஸ் அந்தமாதிரி எனிதிங்க் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்

ஓகே மேடம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ம்

அப்படிங்களா சரி மேடம் நாளைக்கே கூட்டிகிட்டு வரட்டா மேடம் பொண்ணு அட்மிஷனுக்கு ஓகே ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ம் தேங்க் யூ மேம்